இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னால் நமக்கு ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே ஒவ்வொரு வகையான நடனங்கள் வந்துட்டு இருக்குது இப்போ ஒடிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ஒடிசாவில் வந்து ஒரு வகையான நடனம் அங்கே பயன்படுத்துகிறாங்க கதகளி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னால் கேரளாவில் ஒரு வகையான நாட்டியம் அவங்க வழக்கத்துல இருக்குது அடுத்தது சத்ரியா அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தில் இருக்குது மணிப்பூரி பார்த்தோம்னா மணிப்பூர் மாநிலத்தில் இருக்குது பரதநாட்டியம்னு நமக்குத் தெரியும் தமிழ்நாட்ல இருக்குது குச்சுப்புடி அப்படின்னு ஆந்திராவில் இருக்குது அப்புறமேட்டு வந்துட்டு சாப் அப்படின்னா கிழக்கிந்தியால வந்துட்டு ரொம்ப ப பர பழமையானது அதுமட்டுமில்லாமல் ரொம்ப முக்கியமானமான நடனமாகவும் இருக்குது இதில் வந்துட்டு பிரபலமான நடனக் கலைஞர்கள்னு எடுத்துட்டோம்னால் நம்ம ப தமிழ்நாட்ல பரதநாட்டியம் தான் மெய்னே அதில் பார்த்துட்டீங்கன்னா ருக்மணி தேவி பத்மா சுப்ரமணியம் வைஜெயந்தி மாலா இவங்க எல்லாமே வந்துட்டு நிறையா வந்து ப இந்த நாடக நடனத்தில் வந்துட்டு ஈடுபாடு காட்டி மிகப் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இதில் வந்துட்டு சினிமா மூலிமாவும் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்துட்டு இந்த பரதநாட்டியதுக்கு முக்கியத் துவம் கொடுத்து அதுலேயும் வந்துட்டு இதை ஊக்குவிச்சிட்டு வந்துட்டிருக்காங்க இப்போ சின்னக் குலந்தைகள்ல இருந்து சின்ன வயதுலேருந்தே பரதநாட்டியம் வந்துட்டு கற்றுக்கறாங்க நிறைய பேர் விழிப்புணர்வு அந்தளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு ஆர்வமுமே இந்த நாட்டியத்தில் இருக்குது இருக் இருக்கிறதுனால இது நல்ல பரதநாட்டியம் வந்து தமிழ்நாட்ல வந்து ரொம்ப பிரபலமான ஒன்றாவே இருக்குது எந்த ஒரு முக்கியமான கோயில் விசேஷங்களில் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பரதநாட்டியம் தான் வந்து எல்லோருமே முன்னே முன்னே எல்லாமே ஆட செய்கிறாங்க அதுக்கு மேல் தான் நமக்கு அந்த கோயில் நிகழ்ச்சியே தொடங்குது அந்தளவுக்கு வந்து நம்மளோடய இது வந்து ரொம்ப தமிழ்நாட்ல வந்து பரதநாட்டியம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒன்றாவே இருக்குது